இப்போ வந்து கரப்பான் பூச்சி வந்து இப்போது சமையல் அறையில் கழிப்பறையில்லாம் வந்து எலி கரப்பான்பூச்சி எல்லாம் வந்து அதோட ஒரு அச்சுறுத்தலை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடங்கள வந்து சமையல் அறைகளை வந்து நம்மளோட வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா முதல்ல தண்ணி இல்லாமல் தொடைச்சி வெச்சுட்டா கரப்பான்பூச்சி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அது மாதிரி அதோட ஜன்னல் இதெல்லாம் சாத்தி வெச்சுட்டா இதில் எலி எலிகள்லாம் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ கழிவறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரை வந்து கதவை வந்து நல்லா ஒன்ஸ் ஒரு தடவ நம்ம வந்து போய்ட்டு வந்தோம் உபயோகப்படுத்திவிட்டு வந்தோம்னா அது நல்லா மூடி ஒரு கரெக்ட் ஒரு சரியான பராமரிப்பில் நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம்னா இந்த கரப்பான்பூச்சி எலி இதெல்லாம் வந்து அதனால நம்மளுக்கு வந்து நடுராத்திரிகள்லாம் எந்திரித்து நம்ம வந்து சமையல் அறைக்கோ கழிவறைக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய ஒரு சூழலிருக்கும்